என்னோட சாதனை என்னன்னு சொல்கிறேன் நான் பட்ட படிப்பு படித்திருக்கேன் ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேந்திருந்தேன் அந்த கம்பெனியில் கொடுக்குற சம்பளம் எனக்கு போதுமானதாக இல்லை அதனால் ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல வருமானத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு என் தோழிகிட்டே கேட்டேன் என் தோழி எனக்கு ஒரு யோசனை சொன்னாங்க அதாவது இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட ஒரு நாப்கின் வாங்கி விற்கலாம் அப்படின்னு என் தோழி என் கிட்ட சொன்னாங்க முதல்ல இது சரியாக வருமா என்ன அப்படின்னு நான் யோசித்தேன் அப்றம் அந்த பொருளை பற்றி முதல்ல தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு என் தோழிகிட்டேயே கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த நாப்கின் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது இதில் எந்த ஒரு ரசாயனமும் கிடையாது எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் கிடையாது இதுமாதிரி சந்தையில் விற்கப்படுற மற்ற நாப்கின்லாம் பிளாஸ்டிக் பொருளை வைச்சும் ரசாயனத்தை வைச்சும் சென்ட் நல்ல மணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட் இதெல்லாம் வைச்சும் தயாரிக்கிறாங்க அது பெண்களோட கர்பப்பையை அழிக்கிற அளவுக்கு ஒரு செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கு அதனால் அதிலேருந்து பெண்களை இயற்கை வழியில் தயாரிக்கப்பட்ட இந்த நாப்கினை பயன்படுத்தி பெண்களோட கர்பப்பையை காப்பாற்றணும் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு பெண்ணையும் மண்ணையும் காப்பாத்துறதுக்கும் பாதுகாக்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு கிடைச்சிருக்கு இதை எடுத்து நான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த தொழிலை செய்ய ஆரம்மிச்சேன் குறைந்த முதலீட்டில் நான் இந்த பொருளை வாங்கி விற்க ஆரம்மிச்சேன் ஒரு ஆறு மாசமாக எனக்கு நல்லா வருமானம் வந்துட்டிருந்துது இதை தொடர்ந்து பண்ணால் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை பெண்கள்கிட்டேயும் ஆண்கள்கிட்டேயுமே இதோட பயன்பாட்டை எடுத்து சொல்லி எல்லோருமே இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட தொழிலில் நான் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்திருக்கேன் என் வாடகை வீட்டிலேந்து சொந்த வீடு வாங்கிட்டேன் காரு வாங்கிட்டேன் அப்றம் என் பொண்ணுக்கான படிப்பு செலவு தனியார் பள்ளியில் படித்து தனியார் கல்லூரியில் படிக்க வச்சு திருமணம் செய்து கொடுக்குற அளவுக்கு வருமானம் எனக்கு இருக்கு இப்போது நல்ல சேமிப்பு இருக்கு இதுவே என் வாழ்நாள் சாதனையாக இருக்கு என் குடும்பத்தையும் இந்த பெண்ணையும் இந்த மண்ணையும் காப்பாத்துகிற அளவுக்கு நான் ஒரு பெருமையான விஷயத்தை பண்ணியிருக்கேன் இதுவே என்னோட வாழ்நாள் சாதனை